இருபத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று மூணு மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு